எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் தான் நாங்கள் எங்கள் குலத்தொழிலா நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் எங்கள் குலத்தில் வந்து எல்லாேருமே நெசவு செய்வது தான் அது எப்படின்னா முதல்ல இருந் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தறியெலாம் கைத்தறி நெய்வாங்க டெய்லியும் அதுதான் அவங்களுடைய ஒர்க்கே இப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது எதனாலன்னால் யாரும் அந்த தொழில் செய்கிறவங்க பசங்களுக்கு பொண்ணு தர்றது இல்லை அதனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இப்போ எல்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா எல்லாேரும் கொஞ்சம் படிச்சிருக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் வெளி ஊரில் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே ஒழிய டிப்டாப்பாக இருக்குணும் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கற மாதிரி தான் நினைக்கிறாங்க கைத்தறி தொழில் செஞ்சோம்னால் என்னென்னா எப்பய பார்த்தாலும் ஒரு மாதிரி அழுக்கடஞ்ச மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாேரும் நினைக்கிறாங்கன்னு வைச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலலாம் சாய பட்டறைங்கலாம் நிறைய இருக்கும் அந்த இதுக்காக டய் டய்பு என்ன ச சாயப்பட்டறை நூல் வந்து சாயம் போடுறதுக்காக ட சாயப்பட்டறைன்னு இருக்கும் இப்பெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது ஒரு சாயப்பட்டறை கூட இப்போ கிடையாது இந்தமாதிரி ஒவ்வொரு இதாக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கைலன் கைலன் நூல் சுற்றுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்பெலாம் பார்த்தீங்கன்னா கைக்கு கை வேலை கிடையாது எல்லா மிஷின் தான் முதல்ல கைத்தறி நெய்கிறதே கையில் தான் நெய்வாங்க கை கால் தான் வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை தொ கைத்தறி தொழிலே இல்லை எல்லாமே மிஷின் தான் மெஷின் பவர் லூம் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கனால் என்னெனா அந்த தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னொன்று வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதை வந்து எப்படி செய்கிறாங்கங்கற ஒரு ஆர்வமாக தொழில் வந்து துணிகளெலாம் வாங்கிறத்துக்காக வருவாங்க சேரீ நெய்கிறது இந்த மாதிரி துணி எல்லாம் வாங்கிறதுக்காக வரப்போ அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஏய் இதெல்லாம் பண்ணுறிங்களா அப்படின்னு கேட்பாங்க அதேமாதிரி மெயினாக வந்து இந்த தொழில் நலிவடைகிறத்துக்கு காரணம் என்னென்னா அந்த வேலை செய்கிற பசங்களுக்கு யாரும் பொண்ணு தர்றது இல்லைங்கறதுனாலயே அந்த தொழிலுக்கு யாரும் அதிகம் போகிறது இல்லை வயதானவிங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்களே ஒழிய டீனேஜ் பசங்கள் வந்து அந்த தொழில் செய்கிறத்துக்கு எல்லாேரும் யோசிக்கிறாங்க அதனால் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் வந்து ரொம்ப கம்மியாகிட்ருக்கு அதேமாதிரி விவசாயமும் செய்வாங்க விவசாய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயதா இருக்கிறப்ப விவசாயம் எங்கே பார்த்தாலும் பச்சைப்பசேல்னு இருக்கும் நெல் போடுவாங்க கரும்பு நடுவாங்க என்ன பருத்தி போடுவாங்க பருத்தி போடுவாங்க இப்பெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காடு வெறிச்சோடி கிடக்குது அங்கங்கே வீடு தான் எல்லாமே முளச்சிட்டு இருக்கே ஒழிய யாரும் விவசாயம் தொழில் வந்து நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது